ம் ஹலோ சார் வணக்கம் சார் ஆ ஆமாங்க சார் வணக்கம் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சொல்லுங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் சரி சரிங்க சார் சார் ஆ ஆ சரிங்க சார் சார் நம்ம நம்ம நம்ம டீம் லீடரை பற்றி பேசினாங்க சார் அவ அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா இப்போ நம்மளுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பத்து கிலோ மீட்டர் சரௌண்டிங்க்கு நல்லா ரீச் ஆகியிருக்குங்க சார் நல்ல ரீச் ஆகியிருக்குது அதில் அதோடய டெவெலப்மெண்ட் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிக ரொம்ப பெருசாக வளந்திருக்குதுங்க சார் ரெண்டாவது நம்ம டீம் லீடர் நம்ம டீம்ல இருக்க அத்தனை பேருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சார் அது அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பத்து கிலோமீட்டரு சரௌண்டிங் இது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு சார் ஃபுல்லாகவே இதை வந்து

ஆமாங்க சார் ஆ ஆ ஆமாங்க சார் அதனால வுங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை அல்லது போனஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் சார் அவங்களுக்கு ஆ ஆ ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார்

ஆமாங்க சார் ஆ ஆமாங்க சார் ஆ ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் சரி சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரி சரிங்க சார் சரிங்க ஆ சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஓகே